சமையலில் வந்து நிறைய தனித்துவமான உணவுகளெலாம் இருக்குது இதில் வந்து தேங்காயை வந்து துருவி மசாலாவெலாம் ஆட் பண்ணி சர்க்கரையெல்லாம் போட்டு செய்யுற கொழம்பு இருக்குது புளி கொழம்பு நிறையா இருக்குது அதுமாதிரி நிறையா அது ஸ்வீட்ஸ் சொல்லலாம் அது மாதிரி வந்து சில சில மசாலாஸெலாம் ஆட் பண்ணி நிறைய செய்யலாம் அதில் நிறையா இருக்குது செய்யுறத்துக்கு அது ரொம்ப டேஸ்ட்டுக் கொடுக்கும் அந்த தேங்காயெலாம் இது பண்ணி ஒரு அப்படியே யுனிக்கா தனியாக தெரியும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்படறத்துக்கும் சரி டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி சமைக்கிறத்துக்கும் சரி அதுக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அளவு இருக்குது அளவு வெச்சு தான் நம்மளால் சமைக்க முடியும் ஏன்னால் நம்மப் பாட்டுக்கு எதுவுமே தெரியாமல் போட முடியாது ஸோ ஏதாது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்புடறத்துக்கு சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்